ஆ வணக்கம் டாக்டர் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து வரேன் ஒரு ஒரு வாரமாக எனக்கு காய்ச்சல் விடவே மாட்டேன்குது டாக்டர் ரொம்ப முடியிலை உடம்பெல்லாம் வலிக்குது நானும் கை வைத்தியமெலாம் பண்ணி பார்த்தேன் அதுதான் இதுக்கு என்ன மருந்து சாப்பிட்லாம்னு உங்கள்கிட்ட கேட்கலானு வந்தேன் இல்லை வயிறு வலி மட்டும் இருக்குது டாக்டர் வாந்தியெலாம் இல்லி வயிறு வலியும் எரிச்சலும் இருக்குது

ஓ ரத்தப் பரிசோ ரத்தப் பரிசோதனையா டாக்டர் முதல்ல கொ இந்த மருந்து ஏதாவது கொடுத்து பாருங்களேன் அது சரி ஆகாட்டின்னால் ரத்தப் பரிசோதனை பண்ணிக்கலாமே

சரிங்க டாக்டர் ஆ இல்லை டாக்டர் அதுதான் வயிறு வலி இருக்கிறதுனால சாப்பிடும் போது வயிறு வலி தொடங்கிடுது அதனால சாப்பிடவும் முடியல ஆமாம் இந்த ஒரு வாரமாக இந்த கசாயம் இதெல்லாம் கொஞ்சம் வீட்டு வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கசாயமெலாம் குடிக்கிறதினால வயிறு வலியா இல்லை காய்ச்சலால் வயிறு வலியானும் எனக்கும் தெரியலை ஆ அந்த தூக்கமெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் தூக்கமெலாம் வந்துடுது ஆமாம் உடம்பு வலி இருக்குது டம்பு வலியே என்ன இந்த ஒரு மாதிரி அசதியாகதான் இருக்குது வலின்னால் வலின்னு இல்லை உடம்புலாம் அசதியாக இருக்குது வயிறு வலி தான் வயிறு வலியும் காய்ச்சலும் தான் ரொம்ப அதிகமா இருக்குது சரி

சரிங்க டாக்டர் ம்

இந்த ரத்த அழுத்தம் வ எடையெலாம் வந்து இங்கேயே செக் பண்ணுறிங்களா வெளியே போய் பண்ணணுமா டாக்டர்

சரிங்க டாக்டர் நீங்கள் எழுதி கொடுங்க நான் நீங்கள் போடுற ஊசியில் நான் ரெண்டு நாள் பார்க்கறேன் அந்த ஊசிலையே அந்த மருத்துலையே எனக்கு காய்ச்சல் கொறஞ்சிடுச்சுன்னா நான் விட்டுடர்றேன் டாக்டர் இல்லைனா மட்டும் ரத்த பரிசோதனை பண்ணிணா போதுமில்லையா இல்லை கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணுமா

சரி சரிங்க டாக்டர் இப்போது நான் இன்றைக்கே செஞ்சிடணுமா ரத்தப் பரிசோதனை

சரிங்க டாக்டர் வரேன்